ஹலோ ஆமாம் சார் நான் உங்களுக்கு கேப் ஒன்று புக் பண்ணியிருந்தேன் நாளைக்கு திருச்சி ஏர் போர்ட்டுக்கு போகணும் இங்கே திருவாரூர்லருந்து ஆமாம் திருவாரூரில் பிக் பண்ணணும் ஆமாம் சார் ஃப்ளைட் மார்னிங் லெவேன் ஓ கிளாக் ஆமாம் எத்தனை மணிக்கு இங்கருந்து கிளம்ப்னா கரெக்ட்டாக இருக்கும் சார் ஃப்ளைட் பதினோரு மணிக்குதான் சார் ஆனால் நான் நைன் தேர்ட்டிக்குலாம் அங்கே இருக்கணும் திருச்சி ஏர் போர்ட்டில் ஆமாம் அப்போதான் எனக்கு கரெக்டாகருக்கும் செக்கிங்யெல்லாம் முடிஞ்சு நான் உள்ளே போகிறதுக்கு கரெக்ட்டாக இருக்கும் ஆமாம் சார் இப்போ இங்கே திருவாரூர்க்கு எப்போ வருவோன்னு சொல்ல முடியுமா அப்படியா அப்போ மார்னிங்கே கிளம்பிடணுமா ஓகே சார் ஒரு ஃபை ஓ கிளாக் கிளம்னா கரெக்ட்டாக இருக்கும்ங்ளா இல்லை நீங்கள் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்லாம் வந்துட்றீங்ளா ஃபை ஓ கிளாக்ன்னா அது எப்படி ஷார்ப்பாக அந்த டைம்க்கு போயிருக்க முடியாது நீங்கள் ஃபோர் தேர்ட்டிக்கு வீட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா எனக்கு அப்போதான் இடைல எதாவது ட்ராஃபிக் ஆயிடுச்சுன்னா கஷ்டந்தானே சார் ட்ராஃபிக் ஆகாது இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு நீங்கள் ஃபோர் தேர்ட்டிக்கே வந்துருங்க எனக்கு அதுதான் கன்வனியன்ட்டாக இருக்குன்னு தோணுது நீங்கள் ஃபோர் தேர்ட்டிக்கு வந்துட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும் ஆமாம் சார் அப்புறோம் இந்த பேமெண்ட்லாம் கொஞ்சம் சொல்லுறிங்ளா எதுவும் பார்த்து பண்ணிக்லாமா சார் கம்மி பண்ணிக்லாமா நான் ரிட்டன் வரும்போதும் எப்படியும் உங்கள் ட்ராவல்ஸில்தான் புக் பண்ணுவேன் ஆமாம் சார்

இல்லை சார் இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நாங்கள் லாஸ்ட் டைம் போகும்போதெல்லாம் டூ தௌசன்ட்தான் கொடுத்தோம் நீங்கள் இப்போ த்ரீ பாயிண்ட் ஃபை கேட்குறீங்க ஓகே பெட்ரோலலாம் அதுக்காக ஆயிரத்து ஐநூறுவா டிஃப்ரெண்ட்ஸ்லையா சார் இருக்கும் நாங்கள் லாஸ்ட் டைம்ன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றும் போகலை இப்போதான் போன வருஷோந்தான் வந்தோம் இந்த ஒன் இயரில் இவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் ஆகுமா என்ன ஆமாம் சார் இல்லை சார் மூவாயிரத்து ஐநூர்லாம் கொஞ்சம் கஷ்டம் நீங்கள் பார்த்து எதாவது பண்ணி கொடுங்க சார் நாங்கள் ரெகுலராக லோக்கலில் இங்கே புக் பண்ணாலே உங்களுக்கு உங்கள் ட்ராவல்ஸ்லதான் கேப் புக் பண்ணுறோம் ஆமாம் சார் சரி ஓகே சார் ஓகே அப்போ ஃபோர் தேர்ட்டிக்கு எனக்கு கேப் வந்துரும்ல சார் ரெடியாயிக்கலாம்ல மூணு பேர் சார் ஆமாம் மார்னிங் ஃபோர் தேர்ட்டி அதுக்கு மேலே டிலே பண்ணிவிடாதீங்க ஓகேவா சார் ஓகே சார் தேங்க் யூ ஸோ மச் சார்